இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து ஏழு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து ஏழு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து மூனு பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு